கொல்லைப்புற கோழி வளர்த்தல் முறை எப்படினா ஃபஸ்ட்டு வந்து கூண்டு வச்சிருவன் கூண்டு வந்து ரெடி பண்ணி வெச்சுக்கிணும் அதில் வந்து காலையில் சாய்ந்திரோம் வந்து கூண்டு நல்லா சுத்தமாக பண்ணி வெச்சுக்கணும் அதில் வந்து கோழி விட்டு கோழிக்கு வந்து தண்ணீ வைய்க்கணும் தீவனோம் வைய்க்கணும் காலையில வைய்க்கணும் சாய்ந்திரத்துலியும் வைய்க்கணும் காலையில் சாய்ந்திரோம் ரெண்டு நேரமும் வந்து கூண்டு வந்து நல்லா சுத்தப் படுத்திக்கிணும் அதுக்கப்புறோம் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போட்டோம்னா எந்த வந்தது நோயும் வந்து வராது இதனால வந்து மக்களுக்கும் வந்து எந்த ஒரு நோயும் வராம்து